பொதுவாக பார்த்தோன்னா எனக்கு சமைக்கிறதை விட சாப்பிட்றது அதிகமாக பிடிக்கும் ஆனால் நானே சமைச்சி நானே சாப்பிட்றதுல ருசி அதிகம் அப்படின்ற மாதிரி நினப்பேன் எனக்கு வந்து நிறைய ரெசிப்பி தெரியும் அது மாதிரிலாம் கிடையாது பட் எனக்கு ஒரு ரெசிப்பி தெரியுது அப்படின்னா அதை நான் பர்ஃபெக்ட்டாக பண்ணணும் நல்லா ருசியோடு பண்ணணும் சாப்பிட்றவங்க எல்லாேருமே வயிறார சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி நினைப்பேன் அதே மாதிரி ஒரு தடவை என்னாகிடுச்சு அப்படின்னா எங்கள் ஆஃபீஸ்சில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு லைக் பொங்கல் ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தாங்க அப்போ பொங்கல்னாலே தெரியும்லே லைக் பாரம்பரியமான உணவெலாம் சமைக்கணும் அதுமாதிரிலாம் சில போட்டிகள் இருக்கும் அதேமாதிரி எங்கள் எனக்கும் சில போட்டி இருந்துச்சு அந்த போட்டியில் வந்து நான் பாரம்பரியமாக சமைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் பாரம்பரிய உணவும் சமைத்தது கிடையாது அது மாரி நாட்டு அடுப்பில் அதாவது விறகு அடுப்பு சொல்லுவாங்களே அதிலையும் நான் சமைத்தது கிடையாது மொதல் முதலா அப்போதான் நான் சமைக்கிறேன் அப்போ என்னாச்சு அப்படின்னா அந்த கூழ் ஐ மீன் கேவுர் கூழ் ரா ராகி கூழ் அதுக்கப்புறமேட்டுக்கு சர்க்கரவள்ளி கிழங்குல பாயாசம் வாழைப்பூ வடை அது மாதிரி நிறையா ஒரு நாட்டு உணவு மாதிரி தான் இருந்துச்சு அது எல்லாமே அதையெல்லாம் நான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க என் கூட இருந்தவர்களுக்கு ரெண்டு பேருக்கு வந்து சுத்தமாக சமையல் தெரியாது நாங்கள் என்ன பண்ணிவிட்டோம் அப்படின்னா டூ ஹார்ஸ்சில் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டிஷ் வந்து சமைத்து வச்சுர்ணும் அப்படின்ற மாதிரி போட்டி என்ன பண்ணிட்டோம் சமைக்க தெரியாதுன்னு சொன்னவங்கள் கிட்டேலாம் இந்த கட்டிங் வேலையெலாம் கொடுத்தாச்சு லைக் வெங்காயம் கட் பண்ணுறது வாழைப்பூ கட் பண்ணி அதில் இருக்கிற அந்த நார் மாதிரி இருக்கும்லே அதை ரிமூவ் பண்ணுறது அதுக்கப்புறமேட்டுக்கு பச்சை மிளகா தேங்காய் அந்த கூழுக்கு தேவையான பொருட்கள் வடைக்கு தேவையான பொருட்கள் அதுக்கப்புறம் பாயாசத்துக்கு தேவையானதெலாம் அந்த சர்க்கவள்ளி கிழங்க வந்து துருவணும் அது மாதிரி எல்லா வேலையும் அவங்க ரெண்டு பேரும் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அடுப்புக்கிட்டே நான் போய்விட்டேன் கஷ்டப்பட்டு நானும் பண்ணிக்கிட்டிருக்கேன் டைம் ஆகிகிட்டே இருக்குது என்னால் அதை மேனேஜ் பண்ண முடியல அதாவது கூழுன்றது சீக்கிரம் முடிச்சுட்லாம் அதை முடிச்சுட்டு வேறு வேலைக்கு போகலான்னு பார்த்தா டைம் ஆகிக்கிட்டே இருக்குது பட் எப்படியோ சமாளித்து கஷ்டப்பட்டு கூழும் பண்ணி முடிச்சுட்டோம் அதே மாதிரி சர்க்கரவள்ளி கெழங்குல பண்ணும்போது திடீரெனு பாயாசம் கீழே கொட்டிடுச்சு அப்புறம் கொஞ்சம் இருந்ததை வச்சு டேஸ்ட்டிங்க்கு தானே அப்புடினு சொல்லிட்டு வச்சு மேனேஜ் பண்ணிவிட்டோம் ஒரு பதட்டத்தில் சமைச்சனால எப்படி இருக்குதோ நல்லா இருக்குமா இருக்காதா அப்படின்னு ஒரு பயம் இருந்துகிட்ருந்துச்சு ஆனால் எப்படியோ நல்லபடியாக சமைச்சிட்டோம் அது டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு வந்த ஜட்ஜ் வந்து சூப்பராக சமைச்சிருக்கீங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது அதே மாதிரி ப்ரசண்டேஷன் பண்ணும்போதும் நல்லாவே பண்ணிணோம் சூப்பராக வாழை இலைய வச்சு அதில் அந்த வாழை பூவோடய பூ இதழ் இருக்கில்ல அதை பிரித்து அதில் தான் சர்வ் பண்ணிணோம் அப்புறம் மண் பானையில் வந்து கூழ் ஊற்றி கொடுத்தோம் ஸோ அது மாதிரி எல்லாமே பிடிக்காதவங்க கூட இஷ்டப்பட்டு அந்த கூழ் குடித்தாங்க ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு ஆனால் என்ன கொஞ்சம் நேரம் தான் அதிகமாக எடுத்துக்கிச்சு ஏன்னால் நாங்கள் பிரிப்பேர் பண்ணவே கிடையாது பிரிப்பேர் பண்ணாமல் டக்குனு சமைச்சனால எங்களுக்கு அந்த நேரம் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல ஆனால் எப்படியோ கடைசில நல்லா சமாளித்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் நாங்கள் தான் வாங்கினோம் அந்த ஒரு நிகழ்வை வந்து என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது